ஹலோ ம் சொல்லுங்கம்மா ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ இல்லைங்களே இன்னும் போஷன்ஸு நிறைய இருக்குது நடத்த வேண்டியது ஸோ பையன் வந்து லீவ் கொடுத்துட்டா வந்து எப்படி அவனுக்கு அன்டர்ஸ்டேண்டிங் பண்ணமுடியும் அதனால் முடியாது இல்லையா இப்போது டென்த்து வேறு படிக்கிறாங்க உங்களுடைய சன்னு அதனால் போஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது கேட்டு தான் ஹெச்எம் கிட்டே பர்மிஷன் கேட்டுதான்ங்க கொடுக்க முடியும் நோ சான்ஸ் மேம் கண்டிப்பாக சாரி சாரி மேம் இப்போ வந்து போஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ ஒரு சப்ஜட் ஆமாம் ஒரு சப்ஜட்டு ஆன்லைனில் ய ஆன்லைனில் முடியாது மேம் எப்படி முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கன்டின்யூ இது அந்த ஃபார்ட்டி ஸ்டூடண்ஸுக்கும் எப்படி நாங்கள் டீச் பண்ணுறமோ அதேமாதிரி தானே பண்ண முடியும் உங்கள் சன்னு ஒருத்தருக்காக நம்ம வந்து ஆன்லைன் க்ளாஸ் இது அலாட் பண்ண முடியாது இல்லையா அது வந்து கொரோனா அந்த சுச்சுவேஷன் இருந்தது கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்தது ஸோ ஆன்லைன் க்ளாஸ் வந்து அலாட் பண்ணிட்டுருந்தாங்க அது ஓகே இப்போது எப்படி மேம் நீங்கள் அதுவும் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தானே நீங்கள் வேணுனா போய்ட்டு வாங்க பையனுக்கு லீவ் கொடுக்க முடியாது மேம் சாரி நோ சான்ஸ் மேம் கண்டிப்பாக முடியாது டென்த்து நீங்கள் தான் லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும் நீங்களே இப்போ ஆஸ் எ பேரெண்ட்டாக இருந்துட்டு நீங்களே லீவ் கேட்டால் எப்படி மேம் நான் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஆ ஓகே ஓகே வேறு ஒன்றும் இல்லை சாரி எதுவும் நெனைச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் வேணுனா பார்க்கலாம் போஷன்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணால் ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன்ஸ் இப்போது இப்போது தானே ஆகியிருக்குது ஸோ நான் ஆமாம் அதனால் வந்து பார்க்கலாம் போஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண பண்ணிட்ட பின்னாடி வேணுனா ஒரு ஒன் டே ஒன் ஆர் இல்லைன்னா டூ டேஸ் வேணுனா எடுத்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு முடியாது மேம் ஆ ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே மேம் தேங்க்யூ